நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள உள்ளாட்சி மற்றும் அரசியல் கட்டமைப்பு என்னனால் நாமக்கல் மாவட்டத்தில் எட்டு தொகுதி இருக்குது மொத்தம் அந்த எட்டு தொகுதியிலையும் எம் எட்டு எம்எல்ஏக்களும் இருக்காங்க நாமக்கல் இதில் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஒரு எம்பி இருக்காரு அமைச்சர் மதிவேந்தன் வந்து நாமக்கல் மாவட்டத்தில்தான் இருக்கார் நாமக்கல் மாவட்ட தொகுதியில் வந்து டிஎம்கே கட்சியில் இருக்கிற ராமலிங்கோம் வந்து இருக்கார் அவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் எல்லாம் நல்ல பணியெல்லாம் செஞ்சு இருக்காங்க அடுத்தது கொங்கு கட்சியில் வந்து நாமக்கலில் சின்ராசு இருக்காங்க இவங்களாம் போதுமான வசதி வந்து நாமக்கல்லில் இருக்கிற மக்களுக்கு பிரச்சினையெல்லாம் தீர்த்துட்டுட்டு சரி பண்ணிகிட்டுதான் இருக்காங்க